ஆ குட் ஈவினிங் மேம் ஆ இங்கே ஆக்சுவலாக நான் வந்துட்டு வெளி ஊரிலருந்து வரேன் நான் நான் வந்துட்டு திருச்சியில் இருந்தேன் ஆ இந்த பக்கத்தில் இருக்க டெம்பிளில் வந்துட்டு இப்போ இந்த நவராத்திரிக்கு ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு டான்ஸ் பெர்ஃபார்மென்ஸ்சில் ஜாயின் பண்ணலான்ருக்கேன் இப்போது எனக்கு வந்துட்டு அந்த டச் வந்துட்டு ஒரு டூ இயர்ஸ் நான் விட்டுவிட்டேன் நான் அங்கே ஊரில் படிச்சுட்டு இப்போது இங்கே ஏதாவது வந்துட்டு இந்த டென் டேஸ் மாதிரி ஏதாவது அந்த நவராத்திரி வர்றதுக்கு முன்னாடி டான்ஸ் பண்ண முடியுமா ஆ மிஸ் இல்லை நான் க்ளாசிக்கல் தான் கற்றுக்கிட்டேன் நான் அந்த க்ளாசிக்கல் டான்ஸெல்லாம் கற்றுக்கிட்டேன் நான் பரதநாட்டியம்தான் நான் இங்கே பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது அந்த டென் டேஸ் கோர்ஸ் ஏதாவது இருக்கா ஓகே இங்கே நீங்கள் ஏதாவது இப்போ கோயிலில் ஏதாவது பெர்ஃபார்மென்ஸ் பண்ணுறிங்களா உங்களோடய இதில் இருந்து டான்ஸ் ஸ்கூல்லிருந்து யாராவது பண்ணுறாங்களா ஓகே ஓகே இப்போது எனக்கு டென் டேஸ் நான் என்ன ஈவினிங்கில் என்ன டைமிங்கில் வரலாம் நான் சோலோ தான் பண்ண போகிறேன் நான் க்ரூப் எல்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு சோலோவில் மட்டும்தான் ஆ ஆ ஈவினிங்கில் என்ன டைமிங் இருக்குது ஃபைவ் டு சிக்ஸ்ஸா சரி ஓகே மிஸ் ஆ ஃபைவ் டு சிக்ஸ்ஸே நான் வந்துடுறேன் மிஸ் ம் ஆ ஃபீஸ் என்ன வரும் ஃபைவ் டு அது டென் டேஸ்ஸுக்கு டூ தௌசண்டா சரி ஓகே அப்புறமா இப்போது கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு இருந்துருந்தால் உங்களுடைய இது வந்துட்டு டைமிங் இதே சேம் டைமிங்காக இல்லை ஏதாவது சேஞ்ச் இருக்கா நான் ஓகே ஓகே ஓகே ஓகே ஆ இது வந்துட்டு இப்போது டென் டேஸ்சில் வந்து அந்த சேட்டர்டே சண்டேவும் இன்க்லூட் பண்ணிவிடுவிங்களா சரி ஓகே சரி ஓகே நான் நான் அப்போது இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் போல் நான் வந்துடுறேன் அங்கே வந்துடுறேன் மேம் ஓகே சரி ஓகே ஓகே ஏதாவது நான் வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா இல்லை ஜஸ்ட் வந்தால் போதுமா ஆ ஓகே மேம் நான் ஃபைவ் ஃபைவ் ஓ க்ளாக் நான் வரேன் மேம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் தேங்க் யூ ம் பெர்ஃபார்மென்ஸ் ஓகே ஓகே ஓகே சரி ஓகே மேம் ஓகே நான் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் வரேன் மேம் தேங்க் யூ தேங்க் யூ மேம் ம்